பெட்சீட் யூஸ் பண்றேங்க காட்டன் பெட்சீட் தான் ஆனால் அந்த காட்டன் பெட்சீட் வந்து நம்ம துவச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுங்க நம்ம நம்மளால முடியவே முடியாது மூச்சே வாங்கும் அதை துவச்சி எடுக்கிறதுக்குள்ள அதை புழியறதுக்கு ரெண்டு ஆள் வேணும் அதை காயவச்சி எடுத்து நம்ம போர்த்துனாலும் அதை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கப்புனுதான் இருக்கும் ஆனால் வாங்குறப்ப வியாபாரிங்க வந்து இது நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்குங்க ரேட் கம்மியாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு நான் போய் சரி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் ஆனால் வாங்கினா அதில் வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு நம்மளால் முடியாதுங்க ஏன்னா நம்ம எனர்ஜிலாம் அந்த பெட்சீட்டுக்கே நாங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கும் அதை துவச்சி எடுத்து நம்ம தூக்கி அடிக்கவும் முடியாது அதை பிழிஞ்சி நம்ம காய வச்சி போர்த்துறப்ப நமக்கு அது நல்லாருக்கும் போர்த்தலான்ட்டு ஆனால் போர்த்தி படுக்கிறப்ப அது கப்புனு ஒரு மாதிரியா இருக்கும் அது போர்த்தவே முடியாது ஏன்டா வாங்குனோம்னு ஆயிரும் வியாபாரிங்க வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கொசரம் நம்ம அதை விற்கிறாங்க நாம் அதை ஏமாந்து வாங்குகிறோம் அவ்வளோ தாங்க ஆனால் அதனால வந்து அது பயன்படுத்துகிறதுக்கு நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்றும் முடியலைங்க